சமீபத்தில் ஒரு நாள் நைட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒரு எமர்ஜென்சி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இருந்தாங்கள் அந்த டைம் பார்த்து என் ஹஸ்பண்ட் வேற வீட்டில் இல்லை ஊருக்கு போயிருந்தார் சரி நைட் டைம் ஆகிடுச்சே சரி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் நான் தான் அந்த சிச்சுவேஷனுக்கு போய் ஆகணுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி நானு கால் பண்ணி நான் போனேன் நானு அவங்க வந்து நான் எந்த இடத்துக்கு சொன்னனோ அந்த இடத்துல போய் கொஞ்சம் சேஃப்டியா போய் என்னைய இறக்கி விட்டாங்கள் ஆனால் வந்து நான் கொஞ்சம் நைட் டைமில் நம்ம போனதில்லேயே அன்டைமில் போனதில்லேயே சரி யோசிச்சிட்டு தான் சரி போகலாமான்னு நினச்சிட்டுருந்தேன் சரி ஓகே இந் வேற என்ன பண்ணுறது இந்த சிச்சுவேஷனில் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் போயிட்டேன் நானு போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஏன்னால் நடு சாமமாக இருந்துச்சே எப்படி போகிறதுன்னு யோசிச்சிட்ருந்தேன் நானு அவங்க வந்து ஒரு ஃப ஒரு ஃபாதர் மாதிரி ஃப்ரெண்ட்லியாக நல்லபடியா போய் என்ன எந்த இடத்துல சொன்னனோ அங்கே கரெக்டாக டைம்க்கு என்னைய இறக்கி விட்டாங்க ஆனால் நான் அந்த சிச்சுவேஷனில் வந்து ரொம்ப பதட்டத்தில் இருந்தனால் அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்லவே இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமௌன்ட் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா எப்பா அந்த டைமில் போய் நம்மளை சேஃப்டியா எந்த பிரச்சினையும் இல்லாமல் நம்ம ஹஸ்பண்டும் கூட இல்லை வேற யாரும் ஜென்ஸும் இல்லை அந்த டைமில் நம்ம பத்திரமா போய் சேஃப்டியா இறக்கி விட்டாங்களே அவங்களுக்கு இப்போ நினைச்சு நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் தான் கண்டிப்பாக சொல்கிறேன் நானு அன்றைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கள் அவங்க தான்